ஹலோ ஹலோ இது போஸ்ட் மேன் கமலேஷ்சுங்களா ஏன்னா நான் உதயராணி பரமத்தி வேலூருலருந்து பேசுறேன் ஆ இதுமாதிரி காலேஜிலருந்து ஒரு கவரு அனுப்பிச்சி இருப்பாங்க ஆ அது பா பழைய அட்ரெஸ் வந்து மோகனூர் அட்ரெஸ் குடுத்திருந்தேன் இப்போ நான் வீட்டில் ரிட்டேர்ட் ஆயி வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு இப்போ இந்த நியூ அட்ரெஸ்க்கு கொண்டு வந்து தரமுடியுமா ஆ சரி நோட் பண்ணிக்கிறிங்களா ஆ உதயராணி எல் எல் உதயராணி ஆ நாற்பத்தியெட்டு ஈஸ்ட்டு கார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் கிழக்கு தெரு ஆ ஆ ஆ பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் பின்கோடு சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் டூ ஆ ஆ அப்போ அது எ ஒரு ஆஃப்டர்நூன் த்ரீயோ கிளாக் போல வரமுடியுமா ஆ இந்த நம்பர்தான் இதே நம்பர்தான் ஆ வரத்துக்கு முன்னாடி போன் பண்ணிவிட்டு வாங்க ஆ ஆ ஆ சரி ஆ ஆ கூப்பிடுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ம்